ஆக்ச்சுவலா நாங்கள் வந்து மேட்டுப்பாளையங்க எங்கள் ஊர் மேட்டுப்பாளையந்தான் அது டவுன் ஏரியா அங்கேருந்து வந்துட்டு இப்போ வந்து நாங்கள் சிறுமுகலை வந்துருக்கோம் ஒரு கிராமத்தில் இருக்கற ஆலங்கொம்முன்னு சொல்லி ஒரு கிராமத்தில் இருக்கோம் ஆக்ச்சுவலா இந்த ஊரே எனக்கு பிடிக்கல அங்கே டவுனுக்குள்ள இருந்துட்டு இந்த ஊரில் வந்து இருக்கிறக்கு எனக்கு பிடிக்கல இங்கே இருக்கிற மக்கள் எப்படி பழகுவாங்களோ என்ன ஏதோ நாங்கள் புதுசாக வந்துருக்கிறோமே எங்களுக்கு எதுவுமே தெரியாது யாருக்கிட்ட என்ன கேட்கறது எதுவுமே தெரியாமல் இருந்தப்போது இங்கே வந்து கோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சக்கூட அப்படி அப்படியே பேசிப் பார்த்தேன் பேசிப் பார்க்கறப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பழகுனாங்க ஏன் நீங்கள் பயப்படுறீங்க அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை ரொம்ப பக்கமான ஏரியா தானே பயப்பட வேண்டாம் உங்களுக்கு இங்கே எல்லாம் சௌரி இருக்குது இங்கே இருக்கிறவங்களும் நல்லா பேசுவாங்க ஸ்கூல் பக்கத்திலேயே இருக்குது குழந்தைகளுக் கொசரம் தானே இந்த ஊருக்கு வந்துருக்கீங்க அதுவும் பத்தாவது வரைக்கும் இங்கே ஸ்கூல் இருக்குது நல்லா படிப்பாங்க நீங்களே கூட்டிகிட்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வரலாம் அந்த மாதிரி அங்கே ஊட இங்கே நீங்கள் நல்லா இருக்கலாம் சொந்த வீடு கட்டலாம் இப்போ வாடகை வீட்டில் இருக்கீங்க நீங்கள் சொந்த வீட்டுக்கு கட்டலாம் அந்தமாதிரியெல்லாம் ஒரு மாற்றம் வரும் நீங்கள் தைரியமாக இருங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸிப் நல்ல ஃப்ரெண்ட்ஸிப் கிடைச்சாங்க அந்த ஊரை விட இந்த ரில் நல்லா பழகுகிறாங்கங்க